தமிழவர்கள் தமிழர்கள் அப்புறம் வந்து கன்னடத்தார்கள் கேரள மாநிலவத்தவர்கள் வந்து மலையாளிகள் வந்து ஒடிசா ஒடிசாண்டுகள் சைவ சமயம் பேசுபவர்கள் வந்து சைவ சமய மொழி சைனத்தவர்கள் சமயத்தவர்கள் கர்நாடகத்தவர்கள்